இப்போ எங்கள் தோட்டத்தை பராமரிக்கிறதுன்னால் இப்போ காலையில் போகணும் இப்போ நிறைய களைகள் நிறைய முளைச்சிருந்துச்சி செடிகளை சுற்றி கொல்ல கொல்லையில் மாங்காய் கனி தென்னம் பிள்ள குமுல் தேக்கு ரோஸ் வுட்டு அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த களைகளை ஆளை வச்சு கொத்தி விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அடி குழி நோண்டி அந்த வேர் பகுதியில் உரம்லாம் வச்சு அந்த மண்ணை வச்சு மூடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் பூச்செல்லாம் நிறைய விழுந்துச்சி அதுக்கு என்னா பண்ணிணோம் க அக்ரி ஆபீஸ்சில் போய்விட்டு அதுக்கு உள்ள பூச்சி மருந்து ரொம்ப பவர் இல்லாததாக ரொம்ப இதாக இருக்கிறதா ஸ்பீரேயர் மாதிரி அடிச்சுட்டு அந்த மரத்துலெலாம் அடித்தோம் பார்த்தா கொஞ்சம் கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள வந்துச்சு பூச்செல்லாம் உடனே அப்படியே செத்து செத்து விழுந்துச்சி புழு மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் அந்த காண்டாமிருகம் வண்டுன்னு ஒன்று இருக்குது அது என்னா பண்ணுது குருத்தில் ஓட்டை போட்டு அது பாட்டுக்கு உள்ளே போய் அந்த குருத்தையே வெட்டி திண்றுது அதுக்கு அப்புறம் அந்த தென்னை மரம் வளர மாட்டேது வீணாக போய்விடுது அது மாதிரி இப்போ ஆரம்பமே நம்ம சுற்றி சுற்றி வரணும் டெய்லியும் காலையில் வரோமா அப்படியே ஒரு ரவுண்டு எல்லா இடத்துலயும் பார்க்கணும் இந்த மாதிரி அது பறிச்சுருக்கான்ட்டு அப்புறம் என்னா பண்ணணும் அங்கே உள்ளன கடையில் குருணை உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் கலந்து அந்த மட்டைக்கி இடைல வைக்கிறோம் அதெல்லாம் வைச்சா தான் அந்த வண்டுகள் வராமல் நம்ம தடுக்கலாம்